வணக்கம்மா குட் ஈவ்னிங் சொல்லும்மா ஆ என்னம்மா சமாச்சாரம் சரிம்மா சரி

சரி சரி எக்ஸாம் முடிச்சுட்டு வச்சுக்குங்களேன்

சரி சரி சரி அப்படியா எந்த டேட்டில் வைக்கிறீங்க ட்வெண்ட்டியா சரி சரி சரி காலேஜில் எந்த இதில் கலையரங்கத்தில் வச்சுக்குறீங்களா சரி சரி சரி உங்கள் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் நீங்கள் இருக்கீங்க அதில் சரி சரிம்மா அந்த அன்றைக்கு வந்து அசைவ உணவுகளெலாம் இருக்கக்கூடாது

வெளிலேருந்து எந்த ட்ரிங்ஸும் உள்ளே வரக்கூடாது அதேமாதிரி ட்ரெஸ் பார்த்தம்னா நம்ம பாரம்பரிய ட்ரெஸ் தான் இருக்கணும் இந்த மாடர்ன்ங்கிற பேரில் இந்த ஜீன்ஸு டைட்டாக போட்டு வர்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஸேரீ தாவணி இதுதான் இருக்கணும் கூச்சல் எந்த விதமான கூச்சலும் இருக்கக்கூடாது டீசெண்ட்டாக இருக்கணும்

சரி வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எழுதிக் கொடுத்துட்டு க்ளர்க்குக்கிட்டே போய் எலு எழுதிக் கொடுத்துடுங்க நான் பார்த்துக்குறேன் ம் ஓகே க தேங்க்யூம்மா சரி ம் சொல்லும்மா

ஓகேம்மா ஆனால் அதில் வந்து நான்வெஜ் இருக்கக்கூடாது ஒன்லி வெஜ்ஜி தான் எல்லாம் செக் பண்ணித்தான் உள்ள எடுத்துகிட்டு போகணும் வெளில செக்யூரி செக்யூரிட்டிக்கிட்டே எல்லாம் செக் பண்ணிகிட்டு தான் வரணும் செக் பண்ணமாட்டேன் அப்படி இப்படின்லாம் பண்ணக்கூடாது ஓகேம்மா ஆ ஓகே